எஸ் மேடம் ஆ இருக்குது மேடம் நம்மக்கிட்டே அவைளபில் இருக்குதுங்களே இப்போது ஒரு கிராமில் செயின்ஸ் வந்துருக்குது டென் செயின்ஸ் வந்துருக்குது இப்போ நெக்லஸ் கூட ஸ்டாட்டிங் நமக்கு பதினாலு கிராமில் ஸ்டாட்டிங்கில் இருக்குது நியூ அரைவல்ஸில் இருக்குது நமக்கு கம்மல் வந்துருக்குது மேடம் இந்த ஜிமுக்கா கம்மல் ஜிமுக்கா டைப்பில் வந்துருக்குது உங்களுக்கு எயிட் கிராம் ஸ்டாட்டிங்கில் இருக்குது இப்போ நியூ கேரளா டிசைன் வந்துருக்குது நிறைய

ம் இருக்குது மேடம் செட் ப்ராடெக்ட்டில் வருது நமக்கு ஒரே மாதிரி வரும் நமக்கு ம் மேக் டு ஆர்டர்னா டொண்ட்டி ஃபைவ் டேஸ் மேடம் ஆமாம் உங்களுக்காக பண்ணிக் கொடுக்குறோம் இல்லையா மேக்ஸிமம் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் பண்ணிக் கொடுப்போம் நாங்கள் அதேமாதிரி நம்ம ப்ராடெக்ட் வந்தவொடனே நீங்கள் பை பண்ணிக்கலாம் வந்து அன்னைக்கி என்ன கோல்ட் ரேட்டில் நீங்கள் நீங்கள் சொல்கிறத பொறுத்துதான் மேடம் இல்லை என்னால் கம்ஃபர்டபுள் வரமுடியல அப்படின்னா கம் டு டெலிவரி டு ஹோம் மேடம் வீட்டில் வந்து கூட நாங்கள் கொடுப்போம் கம்பல்சரி ஆ இன்னைக்கி கோல்ட் ரேட் வந்து ப்ராப்ளம் இல்லை நீங்கள் என்னைக்கி ஆர்டர் கொடுக்குறீங்களோ அன்னைக்கி ரேட்லேயே லாக் பண்ணிவிடுவோம் ஜஸ்ட் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரேட்டில் உங்களுக்கு லாக் ஆகிடும் நாங்கள் டெலிவரி டைமில் என்ன அமௌண்ட்டோ அதை லெஸ் பண்ணி நான் உங்களுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் கம்பல்சரி பண்ணித் தருவோம் மேடம் நீங்கள் இமேஜஸ் எல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு டீலருக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதை எங்களால் மேக் பண்ண முடியுமான்னு முதல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நாங்கள் பை டு நாங்கள் ஆட்ரை டேக் பண்ணுவோம் ஓகே ஓகே தேங்க்யூ